தொழில்நுட்ப ஆதரவு அமைப்புங்கிறது சிறப்பாக தான் இருக்குது நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் இப்போ ஆதரவை பெறுவதற்கு சமூகம் எதிர்கொள்ள வேண்டிய முக்கிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா குழந்தைகள் பாதிக்காத அளவிற்கு தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்குற கேள்வியை ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இதை தாண்டி நம் சுற்றுப்புறத்தை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா அப்படிங்குறதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது